கடந்த சில வருஷமாகவே இந்திய பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறது ஏன் அப்படி சொல்றேன்னா பல பண புழக்கம்லா ரொம்ப குறைவாயிருக்குதுங்க ஆனால் நாங்கள் இருக்கிற திருப்பூர் பக்கம் பாக்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பனியன் கம்பென் தான் இந்த பனியன் தொழில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லைங்க ஏன்னா நூல் வெலை ஏற்றம் அப்பறம் கரண்டு பில்லு அதிகமானது இந்த காரணங்களால் வந்து இப்போ திருப்பூர்லேயுமே வந்து தொழில் முடக்கம் காணப்பட்டுட்டு சிறு சிறு பனியன் கம்பெனியைலாம் வந்து அநேகம் வந்து மூடிவிட்டாங்க இந்த நூல்கள் ஏற்றத்தினால தாங்க அதனால திருப்பூரும் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது ஆனால் திருப்பூரில் இப்போ வந்து இப்போ பனியன் கம்பெனி வந்து ரொம்ப பின்னடைவை சரிஞ்சு சந்திச்சுருக்கிறதுனால வந்து பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி அடையலைங்க அதுபோக இன்டர்நெட்டு பேக்கிங் டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வந்து அதெல்லாம் நல்ல முறையில் முன்னேற்றத்தில் தாங்க இருக்குது அது ஏன்னா இப்போ வந்து நிறைய ஏமாற்று வேலை அதில் தடுக்கப்பட்டிருக்குது அதனால அந்த அந்த ஃபீல்டெல்லாம் நல்லா வளர்ச்சியாக இருக்குதுங்க